எங்கள் மாநிலத்தில் உள்ள முக்கிய மத அடையாளங்கள் முதலில் மசூதிப்பற்றி சொல்கிறேன் ஜமா மசூதி டெல்லியில இருக்குது மெக்கா மசூதி ஹைட்ராபாத்ல இருக்குது தாஜ் ஹுல் மசூதி போபால்ல இருக்குது ஜமா மசூதி ஹஹமதாபாத்ல இருக்குது மொட்டி மசூதி ஆக்ரால இருக்குது நக்கினா மசூதி ஜம்பர்னல்ல இருக்குது இப்போது சர்ச் பற்றி சொல்கிறேன் ப்ரெசில்க்கா ஆஃப் அவர் லேடி ஆஃப் குட் வெல்த் வேளாங்கண்ணில இருக்கிற சர்ச் சாந்தோம் கேத்தரலல் ப்ரெசில்க்கா சென்னையில் இருக்குது ஹெஸ்டின் ஜான் சர்ச் சென்னையில் இருக்குது அவர் லேடி ஆஃப் ரேன்ஸம் சர்ச் கன்னியாகுமாரில இருக்குது அவர் லேடி ஆஃப் ஸ்நோ ப்ரெசில்க்கா தூத்துக்குடியில் இருக்குது ஹோலி ட்ரினிட்டி சர்ச் ஊட்டியில இருக்குது கரமலை அன்னை வேளாங்கண்ணி சர்ச் வள்ளல்பாறையில இருக்குது தமிழ்நாட்டில் இருக்க கோவில்கள் பற்றி சொல்கிறேன் மீனாட்சி அம்மன் கோவில் மதுரையில இருக்குது ஆதி கும்பேஷ்வரர் கோவில் கும்பகோணம் பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர் ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமி கோவில் ஸ்ரீரங்கம் ஜம்பு கேசவர் கோவில் திருவண்ணாங்கலம் காஞ்சி கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரம் ராமநாதர் சுவாமி கோவில் ராமேஸ்வரம் பாபநாசம் கோவில் திருநெல்வேலி